விழுப்புரம் மாவட்டம் வளர்ச்சி பார்த்தீங்கன்னாக்க முதலில் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து அதிகப்படியான வந்து ரோடு வசதிகள் வந்து குறைவாக தான் இருந்தது ரோடு வசதிகள் வாகன வசதிகள் இதைப் பார்த்தீங்கன்னாக்க குறைவாக தான் இருந்தது முதற்கட்ட காலத்தில் வந்து இப்போது பார்த்தீங்கன்னாக்க இப்போது கொஞ்சம் பைபாஸ் ரோடுலாம் பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் நல்லா வசதி பண்ணியிருக்காங்க முன்னாடி இருந்ததை விட இப்போது கடைகளெலாம் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்துருக்குது ரோடு வந்து பார்த்தீங்கன்னாக்க ரோடு கொஞ்சம் கம்மியாக இருந்தது இப்போது வந்து ரோடு வசதிகள் அகலம் வந்து அதிகப்படித்தியிருக்காங்க அதே போல நிறையா வண்டி போகிற மாதிரி வசதி இந்த பக்கத்தில் இரண்டு வண்டி இந்த பக்கம் இரண்டு வண்டி சைடில் வந்து இரண்டு வைஸ் சைடுவைசாக பார்க்கும் போது இரண்டு வண்டி போகிற மாதிரியான வசதியும் இப்போது வந்திருக்கு இப்போது ரோடு சைடில் பார்த்தீங்கன்னாக்க கடைகள் அதிகப்படியான கடைகள் ஏடிஎம்கள் அதே போல நமக்கு முதலான வசதிகள் வந்து குறைவாக இருந்தது இப்போது வந்து ஏடிஎம் முதற்கொண்டு பேங்க் வசதியில் இருந்து எல்லாமே வந்து இப்போது விழுப்புரம் மாவட்டத்தில் ஓரளவு வந்து கொஞ்சம் முன்னேறி இருக்கிறது தான் நம்ம சொல்ல முடியும் அதே போல பார்த்தீங்கன்னாக்க இப்போது வெளிப்புறத்தில் வந்து ரோடு வசதிகள் அதிகமாக இருந்தாலும் இப்போது சின்னச் சின்ன கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரோடு வசதிகள் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அதை நம்ம எப்படி சீர் செய்யணும்னால் இப்போது வந்து உள்ளே கிராமத்து உள்ளேலாம் போகும் போது ஒரு டூ வீலர் ஓட்ட கூட அந்த அளவுக்கு வந்து வசதி வந்து கம்மியாக தான் இருக்குது ரோடு வந்து கொஞ்சம் சரி இல்லாதனால இந்த ரோடு வசதிகளெலாம் கிராமத்து உள்ளே சொல்கிறேன் நான் ரோடு வசதிகள் வந்து கொஞ்சம் மேம்பட வேண்டும்னு நான் அந்த கோரிக்கை வந்து உங்கள்கிட்ட வைக்கறேன் அதே போல வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போது நிறையபடியான இப்போது நிறையா ஏரிகள் குளங்கள் வந்து அதிகப்படியான வந்து இந்த நூறு நாள் வேலை வந்து அதிகமான தூர் வேலை நடக்கிறது வந்து சிறப்பாகவே எங்கள் பகுதியில் வந்து நடைபெற்று இருக்குது இதற்காக வந்து உள்கட்சி அமைப்புகள் வந்து நல்லா சிறப்பாக செயல்படுறாங்க நூறு நாள் வேலையில் வந்து அதிகப்படியான இந்த இந்த ஏரிகளெலாம் தூர்வாரப்படறதுனால் வந்து தண்ணிகள்லாம் நம்ம வசதிகள் வந்து கொஞ்சம் நிறையவாவே நமக்கு கிடைக்கிறது அதே போல பார்த்தீங்கன்னாக்க சின்னச் சின்ன பிள்ளைகளெலாம் வந்து இந்த கொஞ்சம் இந்தப் பூங்காக்கள் வசதிகள் இந்தக் கிராமப்புறங்களில் இருக்கிற மாதிரி இந்தப் பூங்கா வசதிங்களெலாம் கொஞ்சம் கொஞ்சம் நகரத்தில் இருக்கிற மாதிரி இருந்ததுனால் இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும்னுட்டு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன்